நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஹெட்செட் வாங்கினேன் அந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்பிளஸ்வோடய ஹெட்செட்டு அந்த ஹெட்செட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சவுண்ட் லவுடாக கேட்கும் சுற்றி இருக்கிற எதுவுமே கேட்காது அது ரொம்ப த நம்ம காதுக்கு மட்டும் தனியாக அது வேறு எந்த சத்தத்தையும் கேட்கவிடாம நம்ம கேட்கிறதை மட்டும் கே கேட்டுக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் பட்ஸ் நல்லா இருக்கும் ஒயர் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்புறோம் பெ பின் வந்து நல்லா இருக்கும் எது எதுவுமே வளைஞ்சு போகாது உடையாது எதுவுமே ஆகாது ரொம்ப நல்லா இருஞ்சு அது ரொம்ப நாளைக்கு தாங்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் ரொம்ப விலை போட்டு வாங்கினதுனால ரொம்ப நாளைக்கு தாங்கும் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு